இந்தக் காலத்தில் ஒருத்தரை ஒருத்தர்கிட்ட நம்ம பேசணும் இல்லை நம்ம ஏதாவது செய்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மொபைல்னே சொல்லலாம் அது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருக்குமே இந்தக் காலத்தில் தெரிஞ்ச ஒரு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படிங்கும்போது ஏன்னா வெளிநாட்டில ஒருத்தவங்கள் எனக்கு நடந்த விஷயம் என்னென்னா எனக்கு நடக்கலை எங்கூட இருந்த அக்காவுக்கு வெளிநாட்டில இருந்தாங்கள் அவுங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கள் ஒரு அண்ணா அவங்க வந்து டெத் ஆயிட்டாங்கள் அதே நமக்கு நியூஸ் வந்தது மொபைல் மூலமாக ஏன்னா மொபைல் இருக்கிறதனால நமக்கு சீக்கிரமாக நியூஸ் வந்துடுச்சு இதுவே மொபைல் இல்லைன்னா அங்கேருந்து தபாலோ இல்லை நம்ம காணாம போய்ட்டு அவங்க காணாம போய்ட்டாங்க அப்படின்னு நம்ம ஏதாவது அங்கேருந்து எதுவும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரல ஐ மீன் நம்ம ஏதாவது தபால் போட்டாலோ அந்த தபால் போய் அவங்களுக்கு தெரிஞ்சு அங்கேருந்து இங்கே தபால் வரத்துக்குள்ள நமக்கு ஒரு வழி ஆகிடும் இதே மொபைல் இருக்கிறதுனால நமக்கு உடனே அவங்க பற்றின செய்தி சொல்லிட்டாங்கள் நம்மளாலையும் அவங்க பாடி எப்போ வருது என்ன அப்படின்னு டக்குன்னு ஈஸியாக தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு இப்போது காலகட்டத்தில் செல்ஃபோன் மிகவும் இம்பார்ட்டனாக இருக்குதுன்னு சொல்லலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இல்லைன்னா எந்த செய்தியையும் இப்போ டக்குன்னு தெரிஞ்சிக்க முன்னாடி முன்னாடி தந்தின்னு ஒன்று இருந்துச்சு இப்போது அது ஃபுல்லாக ஒழிச்சிக்கட்டி எல்லா நிமிஷம் எதாது இருந்தாலும் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் எதை விளம்பரம் படுத்தணும்னாலும் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இதில் எல்லா ஒருத்தரை பற்றி ஒரு இடத்துல இருந்துட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறது இந்தக் காலத்தில் செல்லுன்னு மட்டுந்தான் சொல்லுவேன் ஏன்னா செல்லு தான் இப்போது விளம்பரத்துக்காகவும் விளம்பரத்துக்காக இருந்தாவும் இருந்தாலும் ஏதோ ஏதாவது இம்பார்ட்டன் விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணுறதுனா அது ஃபோன் தான் அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்தில் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாத்துக்குமே இந்த ஃபோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சின்னு சொல்லலாம் அதனால் கெட்டுட்டாங்க ஆனால் நம்ம அதை பார்க்கக்கூடாது யூஸ்ஃபுல்லாக இருந்ததை மட்டும் பார்க்கணும் இந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்துல ஃபோன் ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்